எங்கள் பகுதியில் எங்களுக்கு பக்கத்திலே இருக்குது நிறையா கோயில் ரிஷிவந்தியம் திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை இந்த மாதிரி ஏரியாவில் நிறையா கோயில் இருக்குது கபிலர் வந்த தேரெழுந்தூர் திருவெணைநல்லூர் உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் அங்கே கபிலர் வந்து தவம் இருப்பார் அந்த இடமும் இங்கே தான் இருக்குது நான் இன்னும் அதை போய் பார்த்ததில்ல ரிஷிவந்தியம் திருக்கோவிலூர் இந்த இடத்த பார்த்துருக்கேன் கபிலர் அந்த இருந்த இடத்துல இன்னும் போய் பார்க்கல பார்த்த பசங்கள் சொல்லியிருக்காங்க சும்மா லைட்டாக ஒரு கல் மாரிருக்கும் சும்மா ஒரு கொட்டாய் மாதிரி போட்டிருக்கும் அவ்வளோ தான்டா வேறு எதுவும் இல்லை அப்படி சொல்லியிருக்காங்க அங்கே போய் பார்க்கணுந்தான் ஆசை போய் பார்க்கணும் ஒரு நாள் அப்புறம் இங்கே அந்த அப்போது எங்கள் அப்போது வீட்டு ப எங்கள் பக்கத்து ஏரியாவில் ஒரு கோயில் இருக்குது வீரசோழபுரம் அங்கே சோழர்கள் வந்து வந்திருக்காங்க அது அதனால தான் அந்த ஊர் பேர் வீரசோழபுரம் அப்படின்னு வெச்சதாகவும் ஒரு பேர் ஒரு வரலாறு அப்படி அப்படி தான் இங்கே இருக்க பெரியவங்களும் சொல்லிகிட்ருக்காங்க